நான் ஒரு ப்ளாஸ்டிக் கன்டைனர் வாங்கினேன் அது வந்து ஏர் போகாது எல்லாம் எந்த பொருளும் அப்பளம் இந்தமாதிரி எது வைச்சாலுமே வந்து அது நமத்து போகாமல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் ஆனால் அது வந்து அந்த அந்த மேலே இருக்க மூடிலாம் வந்து கொஞ்சம் லூசாக தான் இருந்துச்சு மொத கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணி மூடுறப்ப அது லூசாகி அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற எந்த பொருளுமே வந்து ப்ரெஷ்ஷாக இல்லை எல்லாமே நமத்து நமத்து போக ஆரம்மிச்சிச்சி அதுவும் காஸ்ட்லியாக வாங்கினேன் தௌசண்ட் ருபீஸ் போட்டு வாங்கினேன் ஆனால் அதுக்கான ஒர்த்தபுல் இல்லை அது அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சி நாள் ஆக ஆக அது அப்டியே வெடிக்க ஆரம்மிச்சிடுச்சி அந்த பாக்ஸ் வந்து வெடித்து உடைய ஆரம்மிச்சிடுச்சி அதனால் அது யூஸ் பண்ணுற மாதிரியே இல்லை